சமையல் போட்டிகளில் எல்லாம் பங்கேற்றது கிடையாது ஆனால் யூடியூப்பில் ஒன்று ரெண்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்குறேன் சமையல் வீடியோ என்ன அப்படின்னா யார் எல்லாேரும் செஞ்ச சாப்பாடை நான் செஞ்சு போடலை என்னோட எங்களோட ஊர் வந்து செட்டிநாடு ஸோ செட்டிநாடு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவு இந்த செட்டிநாடு கிரேவி அந்த மாதிரி ஒரு சில உணவுகளை நான் வந்து அதில் பகிர்ந்திருக்கேன் அது வந்து எ எப்படி அதனோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சமையல் மற்றவுங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கும் போது அதை சொல்லி கொடுக்குணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது ஏன்னால் எனக்கு ஆசிரியர் அந்த பணி வந்து எனக்கு எப்படி கிடச்சதுன்னா எனக்கு இந்த ஆர்வம் தான் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒன்று வந்து மற்றவுங்களுக்கு தெரியது தெரியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதே ஆர்வம் தான் எனக்கு சமையல்லேயும் வந்தது நான் சமையல்லேயுமே நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு இது வந்து ஸோ மற்றவுங்களுக்கு தெ அதாவது மற்றவுங்களுக்கு தெரிஞ்ச எல்லாேருமே எல்லாமே எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஒன்று ரெண்டு இது மட்டும் இந்த அதிரசம் மாவு சேர்க்குறது அது வந்து கொஞ்சம் சில பேருக்கு வந்து வேறு மாதிரி வேறு மாதிரி வரும் அது மாதிரி கிரேவி அதிரசம் சேர்க்குறது முறுக்கு அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான ஐட்டங்கள் அது மட்டும் நான் வந்து யூடியூப்பில் போட்டேன் அதுதான் என்னோட அனுபவம் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது நிறையா பேர் வரவேற்றாங்க அதை அதுக்கப்புறம் நான் அதை அப்லோட் பண் பண்ணலை ஏன்னால் எல்லாேருமே எல்லாேருக்கும் தெரியுது நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்மபிச்சி போய்கிட்டுருக்குது ஸோ அதனால் நான் இன்னொ இன்னொரு ஸ்பெஷல் டிஸ் ஏதாவது எனக்கு தெரிய வந்தது அப்படின்னா எங்கள் அம்மா மூலயுமா நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன்